ஆ லை லைனில் இருக்கீங்களாம்மா ஆ ஆமாம்மா பழனியம்மாள் ஸ்கூல் ஹெச்எம் தான் பேசுகிறேம்மா உங்கள் பொண்ணு என்ன மார்க் வாங்கியிருக்கா ஃபோர் டுவென்ட்டி சப்ஜெக்ட் வைசாக மார்க் சொல்ல முடியுமா ஆ சொல்லுங்கம்மா ஆ ஆ

ஓ ம் ஓ சோசியல் மட்டும் குறஞ்சிடுச்சி போல் மற்றதுயெல்லாம் அபோவ் நைன்ட்டி இருக்கு பரவாயில்லை நான் அவங்களுக்கு என்ன மாதிரி நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் குரூப்பா செகண்ட் குரூப்பா என்ன குரூப் வேணும் என்ன சப்ஜெக்ட் வேணும் பியூர் பயாலஜியா ஆ என்ன எயிம் வச்சுருக்கீங்க இல்லை ஃபீஸ் ஆ ஓகே ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டுருக்கனும் போட்டுருக்கீங்களா ஏற்கனவே போட்டுருக்கீங்களா கார்டு வந்துருக்கா உங்களுக்கு கார்டு வந்துருக்கா உங்களுக்கு எப்போ வர சொல்லியிருக்காங்க எப்போ வர சொல்லியிருக்காங்க ஆகஸ்டில் வர சொல்லிருக்காங்களா ஆகஸ்ட்ன்னா ரொம்ப லேட் ஆகிடுமே ஆகஸ்டில் வர சொல்லியிருக்கா டேட்டை கரெக்ட்டாக பாருங்கள் எட்டு ஏழாக இருக்கும் எட்டும் ஏழும் ஆகஸ்டுக்கு ஏழு எட்டுன்னு மாற்றிட்டீங்களா சேரி அப்புறம் டேட் முடியப் போகுது வந்துருங்க அப்புறம் எல்லாம் கேட்டு போனிங்களா ஏற்கனவே கேட்டு போனிங்களா என்ன ஏதுன்னு விவரம் கே அதுக்கு ரெடியாகி வந்துருங்க ஆமாம் ஸ்கூல் ஃபீஸ் பொண்ணை என்ன ஹாஸ்டலில் விட போகறீங்களா எங்கே உங்கள் பிளேஸ் எது எங்கிருந்து வரா பொண்ணு அப் ஹாஸ்டலில்தான் விடனும் ஓகே ஹாஸ்டலில் தங்கிக்கலாம் ஹாஸ்டல் ரெஸிடென்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போனிங்களா அன்னைக்கு பேரண்ட்ஸ் வந்தவங்ககிட்டே எல்லாம் சொல்லியிருந்தோம் ஹாஸ்டல் போய் பார்த்துட்டு போங்கன்னு சொன்னோம் பார்த்துட்டு போனிங்களா உங்களுக்கு அக்காம்டேஷன் பிடிச்சிதா அக்காம்டேஷன் பிடிச்சிதா ஆ அப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்ட்டாக ஃபாலோவ் பண்ணனும் ஹாஸ்டலுக்கு தனி ரூல்ஸ் ஸ்கூலுக்கு தனி ரூல்ஸ் எங்கேயும் யாரையும் வந்து பொண்ணை பார்க்கறதுக்கு விட மாட்டோம் அதெல்லாம் புரிஞ்சிக்கோங்க ஸ்கூல் டேஸில் மட்டும் நீங்கள் ஸ்கூல் டேஸில் வரக்கூடாது விசிட்டர்ஸ் டேஸில் மட்டுந்தான் வந்து பார்க்க முடியும் ஸ்கூலுலையே அப்புறம் வந்து நீங்கள் வேற என்ன எதிர்பார்க்கறீங்க உங்கள் பொண்ணு படிக்கிறதுக்காக ஆ ஆ நீட் கோச்சிங் பண்ணுவாங்க கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போவே எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நீங்கள் அது அதுக்கு தனியாக ஃபீஸ் கட்டிரனும் நீட் கோச்சிங் கிளாஸ்க்கு தனி கோ தனி ஃபீஸ்ங்க அப்புறம் ஸ்கூல் சப்ஜெக்ட்டுக்கு தனி ஃபீஸ் இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை நீட் கோச் எடுக்கிறவங்க வெளிய இருந்து வராங்க இப்போ அவங்களுக்கு வெளியில தான் நாங்கள் அதுக்கு தனியே வந்துரும் இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர் கொடுக்கனும் ஓகேங்களா ஆமாம் எல்லாத்துக்குமே அன்னைக்கு உங்களுக்கு வந்திங்கனா அட்மிஷனுக்கு வர அன்னைக்கு எல்லாம் என்ன விருப்பம்கிறதை எழுதி கொடுத்து அதுக்குரிய அப்ளிகேஷன் எல்லாம் வாங்கிவிடுங்க ஆத்தரைசேஷன் லெட்டர் ஃபுல்லாக கரெக்ட்டாக எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தனுப்புங்க சரிங்களா கொடுத்துட்டு போங்க சரியா ஓகேவா ஆமாம் அப்புறம் உங்கள் பொண்ணு தனி ரூமில் இருந்துப்பாளா இல்லை ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிறதுல போ இருப்பாளா என்ன ஆமாம் அது நீங்கள் வந்து டிசைட் பண்ணுறது தான் தனியாக பொண்ணு வேணும் தனியாக ரூம் வேணும் ஏன்னு சொன்னாக்க எல்லாம் பயாலஜி குரூப் நீட் எக்ஸாம் எல்லாம் எழுதுறாங்கன்னாக்க நாங்கள் வந்து ரெண்டு பேத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் வச்சி ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லை எங்கள் பொண்ணுக்கு தனியாகத்தான் வேணும்ன்னா அதுக்கு தனியாக ஃபீஸ் கட்டிக்கனும் நாலு பேர் இருக்கிறதுக்கும் ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருப்போம் ஆனால் கம்ப்யூட்டர் மட்டும் தனித்தனியாக இருக்கும் அதுக்கான ஃபீஸ் எல்லாம் நீங்கள் கட்டிரனும் அதை வந்து எங்கள் சைடில் நாங்கள் இது எல்லாம் பண்ணிக் கொடுக்கறோம் உங்கள் சைடில் நீங்கள் என்ன பண்ணனுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே